எனக்கு பிடித்த தமிழ் வார்த்தைனு சொல்லி சொல்லி என்னத்தை சொல்லலான்னால் வந்து அம்மா அப்பான்னு தான் நான் சொல்லுவேன் ஏனால் அம்மான்றது வந்து என்னை வந்து கருவில் சுமந்தோம் அப்பா வந்து எனக்கு உயிர் குடுத்தவங்க வந்து அவங்க இல்லைன்னா வந்து நம்ம இந்த பூமிக்கு வந்து வந்திருக்க முடியாது எனக்கு என் நான் வந்து தமிழை வந்து தாய்மொழியாக கொண்டதுக்கு ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் ஏனால் அந்தக் காலத்திலேயே வந்து தமிழை வந்து சங்கம் வச்சு வளர்த்தாங்க அது வந்து மொத்தம் மூணாக வந்து சொன்னாங்க என்னென்னால் தமிழ் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு சொல்லி மூணு விதமாக வந்து பிரிச்சாங்க இதை வந்து தமிழை வந்து சங்கம் வச்சு வளர்த்தவங்க யாருனால் வந்து நம்ம பாண்டிய மன்னன்தான் வந்து தமிழ் சங்கத்தை வச்சு தமிழை வந்து வளர்த்தாங்க இதனால் வந்து தமிழ் வந்து தமிழை வந்து நிறைய பேர் வந்து பாட்டோ இல்லை கம்ப கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க வெளியில் இருந்து வந்தவங்களே வந்து வீ இப்போது வீரமாமுனிவர்ன்றவங்கள் வந்து வெளியில் இருந்து வந்தவர்கதான் இப்போது அவங்க வந்து தமிழ்மீது கொண்ட பற்றினால் வந்து அவங்க வந்து தமிழில் மாறிகிட்டாங்க இதுமாதிரி வந்து வெளியில் இருந்தும் வந்தவங்களெலாம் வந்து தமிழ்மீது கொண்ட பற்றுனால் வந்து அவங்க தமிழாக மாறி அதை அவங்களுக்குன்ற ஒரு இடத்தை வந்து பிடிச்சு இப்போது நம்ம வந்து புக் வரலாற்றில் வரலாற்று சூழலில் வந்து படிக்கிறமாதிரி வந்து அவங்க வந்து அமைஞ்சிட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க அவங்கள்லாம் வந்து தமிழை வந்து வளர்த்த வளர்த்தாங்க